ஹலோ மேடம் வணக்கம் மேடம் மேம் நான் திருவாரூர்லேருந்து பேசுகிறேன் என்னோடய பேர் ரீனா திருவாரூர் மேம்

உங்களோடய ஆட் பார்த்தேன் மேம் நான் டான்ஸ் ஆட் ஒன்று பார்த்தேன் அதுலேருந்து நம்பர் எடுத்தேன் நான் ஆ அதுதான் உங்கள் டான்ஸ் க்ளாஸ்சில் ஜாயின் பண்ணணும் ஸோ அதை பற்றி கேட்கலான் அப்படின்ட்டு கால் பண்ணிணேங்க மேம் ஆ நீங்கள் சொல்லி கொடுக்க நாளைக்கே ரெடினாலும் நாளைக்கே வரேன் மேம் நான் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் டான்ஸ் ஃபெஸ்ட்டிவலுக்கு டான்ஸ் ஆடணும் நான் அதுக்கு ஃபோக் டான்ஸு கற்றுக்கணும் எவ்வளோமா ஃபீஸ் ஆகும் ஒன் மன்த்துக்கு சரிமா சரிங்க மேடம் ஆ சரி நாளைக்கு மார்னிங் வந்து நான் இது பண்ணிக்கவா மேம் ஒன் மன்த்தில் கற்றுக்கலான்ல இல்லை எக்ஸ்டெண் ஆகுமா டேஸ்ஸு ஓகே மேம் நான் ஓகே மார்னிங் எத்தனை மணிக்கு மேம் வர ஆஃப்டர்நூன்னா மேம் ஓகே மேம் ஓகே மேம் நான் மார்னிங் வந்துட்டு உங்களுக்கு ஈவ்னிங்கு வந்துட்டு கால் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம்